ஃபோன் கம்பெனிங்களாண்ணா போக்கோ எக்ஸ் ப்ரோ ஃபை ஜி வேணுங்கண்ணா ஆமாங்கண்ணா

ஆ ஆ வேணும்ண்ணா எவ்வளோ ட்வெண்ட்டி சிக்ஸ்ஸா கேமரா குவாலிட்டிலாம் எப்படிண்ணா

ஆ சார்ஜர்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும்ணா

ஓ சரிண்ணா டிஸ்கவுண்ட்லாம் இல்லையாங்கண்ணா

சரிங்கண்ணா மொபைல் கவரெலாம் ஆ

சரிங்கண்ணா நல்லா ஃபோன் தண்ணிலெலாம் எதுவும் ஆயிருக்காதுங்கள்லை

ஓ ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா நாளைக்கு வரோம் நேரில் பார்த்து எதுன்னாலும் ண்ணா